நான் பிறந்தப்ப வந்து எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப மதிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறோம் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனப்புறோம் வந்து ஏன் பொண்டாட்டியை மதிக்கிறது பொண்டாட்டி மக்கள் ஏன் பிள்ளைங்கள நான் எல்லாம் மதிப்பு